விவாசாயத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போது இருந்ததை விட மாற்றம் இப்போ நிறையா நூறு பர்சென்ட்டு மாறி இருக்குது இப்போ வந்து இயற்கை விவசாயம் அப்படினு பார்த்தா இப்போ சொட்டு நீர் முறையில் நிறைய கொண்டாந்துருக்கிறாங்க மனிதன் செய்ய வேண்டிய வேலையை நூறு பர்சென்ட்டு இப்போ மின் மோட்டார்களும் ட்ராக்ட்டர் மற்றும் எல்லாம் இப்போ மருந்து தெளிப்பான் மற்றும் கலை எடுப்பான் எல்லாம் வந்து எல்லாம் முன்னாடி வந்து வந்துடுச்சு ஒரு மனிதன் எட்டு மணி நேரம் செய்கிற வேலையை இயந்திரம் வந்து ஒரு மணி நேரத்தில் செய்ய கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் விவசாயத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்சுருக்குது